ஆ வணக்கம் மேடம் ஆ சொல்லு சொல்லுங்கள் ஆமாங்க மேடம் பூக்கடை தான் வச்சுன்னு இருக்கிறேன்

எல்லா பூவுமே இருக்குது மல்லிப்பூ இருக்குது கனகாம்பரம் இருக்குது சாமந்தி இருக்குது ஜாதிமல்லி இருக்குது ம் சரிங்க மேடம் வாங்க மல்லிப்பூ வந்து ஒரு கிலோ வந்து எழு நூற்றைம்பது ரூபா

சரிங்க மேடம் ஐந்நூறுரூபான்னு நான் தர்றேன் மேடம் ஒரு கிலோ

ரோஜாப்பூ வந்து ஒரு கிலோ வந்து அது வந்து எண்நூத்தம்பது ரூபா சரிங்க மேடம் நானூறுரூபா போட்டுக்குறதுக்கு ஐந்நூறுரூபா போட்டுக்குறேன் மேடம் ஆ சரிங்க மேடம் வந்து வாங்கிட்டு போங்க மேடம்

ஆ சரிங்க மேடம் நான் நான் சொல்கிறேன் மேடம் ஆ சரிங்க மேடம்